ஹலோ வணக்கம் ஜேகே டைலர்ஸுங்க வணக்கம் சொல்லுங்கள் மேடம் ஆ ஆமாம் ஆமாங்க மேடம் சொல்லுங்கள் சரி சரி சரி சரி சொல்லுங்கள் சொல்லுங்கள் மேடம் சரிங்க மேடம் சரி சரி யூனிஃபார்ம் நாங்கள் ரெடி பண்ணிகிட்டு இருக்கோங்க ஆல்ரெடி ரெண்டு மூணு ஸ்கூல் பண்ணிட்டுருக்கோம் சொல்லுங்கள் மேடம் நீங்கள் பண்ணி கொடுக்கலாம் நாங்கள் ரெடியாக தான் இருக்கோம் ஓகே ஓகே ஓகே ஓகேங்க மேடம் சரி சரி ஓகே மேடம் இது அது டிசைன் மேடம் சரிங்க மேடம்

சரிங்க மேடம் இது நான் ஆ சரிங்க மேடம் ஆல்ரெடி நம்ம நிறைய டிசைன்ஸ் பண்ணிகிட்டு இருக்கோங்க மேடம் உங்களுக்கு நியூவாக டிசைன்ஸ் வேணும்னாலும் நீங்கள் சொல்லுங்கள் அந்த கலர்ஸ்க்கு தகுந்தமாதிரி நம்ம கான்ட்ராஸ்ட் கலர்ஸ்க்கு தகுந்தமாதிரி டிசைன் பண்ணியும் கொடுக்குறோம் நம்ம வ ஆல்ரெடி வெ நம்மக்கிட்ட வெப்சைட்ஸ் இருக்குதுங்க மேடம் அந்த வெப்சைட்ஸ் நான் உங்களுக்கு சொ அனுப்பிச்சிவுட்றேன் அதை பாருங்க அந்த லிங்க்கை அதுலேயும் டிசைன்ஸ் இருக்குது நீங்கள் பிடிச்சிருந்தா சொல்லுங்கள் உங்களுக்கு எப்படி ஆ உங்களுக்கு எப்படி கம்ஃபர்டபுளாக இருக்குமோ அதுமாதிரி பண்ணி தரோங்க மேடம் ஆ எஸ் எஸ் ம் ஓகே ஓகேங்க மேடம் சரிங்க மேடம் சரிங்க மேடம் ஓகே ஓகே கண்டிப்பாக மேடம் ஓகே ஓகே கண்டிப்பாங்க மேடம் ஆமாம் ஆமாங்க மேடம் பண்ணித் த சரிங்க மேடம் சரிங்க மேடம் சார் நம்ப சை கேஜிஸ்லேந்தே கொடுக்குறோங்க மேடம் கேஜிஸ்லேருந்தே கொடுக்க ஆரம்பிச்சிட்டோம் ம் ஓகே ஓகே மேடம் நான் கடை ரெஃபர் பண்ண சொன்னாலும் நான் ரெஃபர் பண்ணுறேங்க மேடம் இல்லை நீங்களே உங்களுக்கு தெரிந்த இடத்துல அஃபோர்டபுளாக கிடச்சாலும் நீங்கள் வாங்கிட்டே எனக்கு கொடுக்கலாம் இல்லை நானே போகணும்னாலும் ஆனால் அதுக்கான அமௌண்ட் வந்து தனியாக சார்ஜ் பண்ணுற மாதிரி இருக்கும் நீங்கள் தான் பார்த்துக்கணும் அது உங்களோடய வே இதுங்க மேடம் சொல்லுங்கள் மேடம் சரிங்க மேடம் கண்டிப்பாங்க மேடம் நீங்கள் ஓகே ஓகேங்க மேடம் ஒரே ஃபிராக் டைப் தானங்க மேடம் ஏன்னால் நீங்கள் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து ஃபிஃப்த்து ஸ்டாண்டர்ட் சொல்கிறீங்க ஒரே ஃபிராக் டைப் தானே டைப் தானே ஸ்கர்ட் எல்லாம் இல்லேலைங்க மேடம்

சரிங்க ஆ ஓகேங்க மேடம் ஓகேங்க மேடம் சரிங்க மேடம் சரிங்க மேடம் தேங்க் யூங்க மேடம் தேங்க் யூங்க ம் சரிங்க மேடம் தேங்க் யூ மேடம்